தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறையா முதியோர்களிருக்காங்க அவர்களுக்கு கேன்சர் இப்படி வியாதிகள் நிறையா வருது தூத்துக்குடின்னாலேயே நிறைய இப்போது செர்லைட்டாவில் பாதிக்கிறாங்க நிறைய பேருக்கு தூத்துக்குடியில் கேன்சர் தான் அதில் ன வசதி உள்ளவங்கள் ஆப்ரேசன் பண்ணி பணம் செலவழிச்சிட்றாங்க வசதி இல்லாதவங்கள் உணவுகள் கூட பொருட்கள் வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க மனதால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நான் உணவு ஒரு பால் இப்படி ஐட்டங்களெல்லாம் பழங்கள் சாப்பிட முடியவில்லை அவங்களை பராமரிக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை கேன்சர்னாலே அவங்கள ஓரளவு ஒதுக்கிதான் வச்சு பார்க்குறாங்க வீட்டில் நான் நமக்கு வந்துடும் அப்படின்னு ரொம்ப பாசமாக இருக்கிறவுங்க கொஞ்சம் கவனித்தா கூட அதுக்கு பண வசதி இல்லாமல் ரொம்ப துன்பப்படுறாங்க நிறைய பேர் வந்து முதியோர்களும் கொஞ்ச வயதானவங்களுக்கு கூட கேன்சர் தான் அதிகமாக வருது வருது இப்போது ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ ஒருத்தர் ஊரில் இப்படி அவங்க கேன்சரில் இறந்தாங்க இந்த தெருவில் கேன்சரில் இறந்தாங்க இதில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தாங்க இப்படிதான் நிறைய இப்போ நடக்குது எல்லா பக்கமும் எங்களோடைய கொஞ்ச சொந்தக்காரங்கள் தான் பெரிய மாமா மகள் அவர்களுக்கு கேன்சர் திடீரென்னு வியாதியே கிடையாது அப்படி வேலை பார்த்து அப்படி இருந்தவங்க கேன்சருனிட்டாங்க அவர்களுக்கு குணமாக முடியாது இனிமேல் ஆப்ரேஷன் பண்ணுணாங்க பண்ணியும் அவர்களுக்கு மீள முடியலை கொஞ்சம் மூணு மாதந்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களை கொண்டு வந்து இன்னொரு அக்காதான் பார்த்துக்கிட்டுருக்காங்க அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கையும் அவங்களுக்கு வசதி கிடையாது அவங்க மாப்ளை இல்லை இறந்துட்டாங்க குழந்தையும் கிடயாது அவங்களுக்கு இவங்க தங்கச்சிதான் இவங்க கூட பிறந்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வருமான குறைவுனால ரொம்ப அவங்க சங்கடப்படுகிறாங்க அவங்க பண வசதியும் இல்லை வீடும் வாடகை வீடு ரொம்ப ஏழ்மையான இதில் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க